ஆ கேட்குது மேடம் ஓகே ஓகே ஓ ஓகே நீங்கள் வத்தலக்குண்டு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் அங்கே வந்து கேண்டீனில் வண்டி நிறுத்துவோம் அங்கே வந்து எல்லாம் சாப்பிட இறங்குறப்ப முன்னாடி இருக்கிற பேஸஞ்சர்கிட்ட சொல்லி யார்கிட்டையாவது மாற்றி விட்றேன் ஓகேவா ஆமாம் மேடம் ஓகே ஓகே ஓகே இப்போ ஏதாவது ஒரு ஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னால் அவங்கள பின்னாடி மாற்றி விட்டு மாற்றி விட்றேன் மேடம் நான் இல்லை நைட்டு நைட்டு கேண்டீனில் நிறுத்துகிறப்ப பேசிவிட்டு சேஞ்ச் பண்ணித்தரேன் மேடம் ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ